இப்போ வந்து விவசாயத்துக்குனால் விவசாயத்துக்கு தேவைப்படுற பொருள்களெலாம் வந்து கடப்பாரை மம்முட்டி இதெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் வாங்கி இதை நல்லா கடப்பாரையில் தோண்டி மண் எடுக்கும்போது மம்முட்டி வச்சு யூஸ் பண்ணி அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுத்து போடுவோம் வெளியே எடுத்து போட்டுவிட்டு அது என்ன குழியா என்ன என்ன போடுறோமோ அதுக்கு தகுந்தமாதிரி தோண்டிக்குவோம் தோண்டி மண் எடுத்து போட்டு அதுக்கு உண்டான பொருள் என்ன வைக்கணுமோ வைக்கறோம் செடி கொடி நடுறதா இருந்தாலும் அதுக்கு கடப்பாரை மம்முட்டி இதெல்லாம் தேவைப்படுது எதுக்காக இருந்தாலும் அது யூஸ் ஆகுது ஆனால் இப்போ வந்து நிறைய வயல் பக்கம் இதுகளுக்கெல்லான்னாக்கால் டிராக்டரு

நிறைய அது மிஷினுங்கள் வந்திருந்தாலும் நம்ம நாட்டு மக்கள் இப்போ பழச விடாம கடப்பாரையும் மம்முட்டியும் வச்சு செய்கிறாங்க